சொல்லுங்க ஹலோ நாங்கள் கூலிக்காரங்க கூலி வேலை செய்கிறோம் என்னப் பண்ணுறது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல நான் கடன் வாங்கி இதாகிப்போச்சு நம்ம எங்கள் திருப்பூர் போய் வேலை செஞ்சேன் பெங்க்ளூரில் வேலை செஞ்சேன் சென்னையில் எண்ணூரில் இதில் கரண்ட் மின்சாரத்தில் வேலை செஞ்சேன் எங்கேயும் நமக்கு செட் ஆகல என்ன அதனால் நானும் எங்கள் ஊருக்கே நான் வந்துட்டேன் நானும் எங்கள் பசங்க இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க படிச்சிருக்காங்க வேலை கிடைக்கல என்ன என் பையன் பிஎட்டு முடிச்சுருக்கான் சின்னப்பையன் அவனுக்கு வேலை கிடைக்கல என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்ன அவன் இப்போ இன்றைக்கு சன்ட்ரிங் வேலை போய் செஞ்சுக்கிறான் கம்பி கட்டுறவங்க மத்தியில் போய் அதனால நமக்கு ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் போய் சன்ட்ரிங் வேலை செஞ்சுக்கிறான் சரி என்ன பண்ணுறதுன்னு நம்ம இது எதுவும் பொழப்பு போ அன்னன்னைக்கு புலப்பு போகடும் வேறு ஒன்றும் இல்லை நம்ம பொழப்பு வீட்ல இருந்தால் எப்படி பொழைக்கிறது அதனால அனுப்புச்சிக்குறேன் பெரிய பையனை இதில் வேலை செய்கிறான் இது பெரியாள்ல வேலை செய்கிறான் என்ன குழத்த கொத்தனார் வேலையில் அதனால் அவனும் போய் அது ஒரு ஏதோ கைத்தொழில் செய்கிறான் வேறு ஒன்றும் கிடையாது நம்மளும் இது நாங்கள் ஒன்றும் இந்த கவர்ன்மெண்டு உத்தியோகத்தில் யாரும் இல்லை எங்களை கவர்ன்மெண்டு உத்தியோகம் என் பையன் படிச்சிக்கிறான் பிஎட்டு முடிச்சுக்குறான் டீச்சர் முடிச்சுட்டு பிஎட்டு முடிச்சுக்குறான் அவனுக்கு வேலை கிடைக்கல அதனால் நாங்கள் இதில் எதுனா ஒரு வேலைப்போட்டு கொடுத்தா பாராட்டலாம்